பேனா வச்சு எழுதுறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பொதுவாகவே எனக்கு சில நேரம் இந்த டென்சன் ஆயிட்டாலே என்ன பண்ணுவேன்னா பேனா எடுத்து எதாவது எழுத ஆரம்பிச்சுருவேன் என்னுடைய ஹேபிட் வந்து அது தான் ஒரு டென்சன் ஆயிட்டால் அல்லது எதாவது ஒரு சூழ்நிலைல வந்து நம்பளை வந்து நெருக்கடியாக கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா பேனா வச்சு எதாவது ஒரு டாபிக்கை பற்றி எழுத ஆரம்பிச்சுருவேன் இது தான் என்னுடைய பழக்க வழக்கம் இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மொபைலில் எழுதுறதோ அல்லது இந்த கணினியில எழுதுறதோ எனக்கு இது வரைக்கும் பழக்கம் இல்லை நம்ம நிறைய கணக்குவழக்குலாம் நம்ம எழுதுவோம் இன்றைய வரைக்கும் அதே பழைய மாடல் பழைய க பதிவேடு கணக்குவழக்குலாம் இருக்கும் இல்லையா அந்த முறப்படி தான் நான் இன்றைய வரைக்கும் எழுதிட்டு இருக்கிறன் அது எனக்கு என்னமோ அந்த பழக்கத்துக்கு வந்ததுனால அது எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியுது